எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அநேகமாக அனைத்து இளைஞர்களும் படித்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் தகுந்த முறையில அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவங்களுக்கு லோன் போன்றவைகள் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கே வந்து கி ஓசூர் இருக்கிறது அந்த ஓசூரில் நிறைய இது தொழிற்சாலைகள் இருக்கிறது அங்கு போய் வேலைக்கு சே சேர்ந்து விடுகிறார்கள் இருந்தாலும் சுய வே வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து அவர்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க பேங்க் செக்யூரிட்டி கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப தொல்லை கொடுக்கிறார்கள் அதனால் வந்து இங்கே படித்த இளைஞர்கள் வந்து போய் பேங்க்கை அணுகிறதுக்கே ரொம்ப சிரமப்படு கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு எளிதான முறையில லோன் வசதிகள் போன்றவைகள் கொடுத்தா வந்து அவங்க வந்து நல்ல சிறப்பாக செய்வாங்க நம்முடைய சமுதாயமும் நல்ல மேம்படும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி ஓசூர் போன்ற இடங்களில் நல்ல படித்த படித்தவர் இருக்கிறார்கள் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி ஓசூர் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது அந்த தொழில்சாலைகளிலையும் போய் எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படித்த மாணவர்கள் மக்களெல்லாம் போய் அங்கே வேலையில் சேர்ந்துட்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு இது சுய தொழில் செய்வதற்கு அரசாங்கம் ஊக்குவித்து அவங்களுக்கு சுலபமான வழிமுறைகளை செய்து கொடுத்தால் மிகவும் சீரு சீரும் சிறப்புடனும் இருக்கும்